நம்ப ஊர் கலாச்சாரத்தை நம்ப தான் பெருமையாக சொல்லுணும் வேறு யாரும் சொல்லமாட்டாங்க ஏன்னா நம்ப ஊரில் கலாச்சாரம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த ஊரில் கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் இப்போ நம்ப ஊர்ல ஒரு கலாச்சாரம்ன்னா ஒரு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மாப்பிள்ளை பொண்ணும் பார்த்துப்பாங்க ஒருத்தவங்க மாப்பிள்ள வீடு பார்க்க வருவாங்க இல்லைனா பொண்ணு வீடு பார்க்க வருவாங்க அப்புறம் பொண்ணுக்குப் பிடிச்சிருக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க நிச்சயதார்த்தம் பண்ணதும் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க நிச்சயதார்த்தம் பண்ணதும் ரெண்டு பேருக்கும் மணப்பொருத்தம் இருந்துச்சின்னா த பொண்ணு வீட்டில் ஓகே அப்படி சொல்லிட்டாங்கனா நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு நிச்சயதார்த்துக்கு அப்புறோம் ஒரு டேப் பிக்ஸ் பண்ணுவாங்க திருமணத்திற்கு டேட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணுங்க நலங்கு வைப்பாங்க காலையில் நலங்கு வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டில் பந்தக்கால் எல்லாம் நட்டு முகூர்த்தக்கால் நடுவாங்க அந்தப் பொண்ணுக்கு வந்து நலங்கு வைப்பாங்க மாப்பிள்ளைக்கு நலங்கு வைப்பாங்க மாப்பிள்ள வீட்லையும் முகூர்த்தக்கால் நடுவாங்க பந்தல் எல்லாம் போடுவாங்க பந்தல் எல்லாம் போட்டு முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் திருமண நாள் அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் சாரி எடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு வேட்டி ஷேர்ட்ட எடுப்பாங்க வேட்டி சட்டை பொண்ணுக்கு சாரீ புடவை எடுப்பாங்க அதுக்கு மேட்சான ஜொல்லர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து நலங்கு வைப்பாங்க மாப்பிள்ளைக்கு நலங்கு வைப்பாங்க தீ எல்லாம் அக்னி எரிய வைப்பாங்க அந்த அக்னி சாட்சியாக மாப்பிளை பொண்ணு கழுத்துக்கு தாலி கட்டுவாங்க நெத்தி வகுடில் வந்து பொட்டு வைப்பாங்க பொட்டு வப் பொட்டு வச்சிவிட்டு பொட்டு வச்சிவிட்டு மாப்பிள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்லையும் மாப்பிள்ள வீட்லையும் அழைப்பாங்க மூணு அழைப்பு அழைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் நம்ம பொண்ணுக்கு வாழைப்பழம் தேன் பால் கொடுத்து அழைச்சி முடிச்சிருவாங்க இதான் நம்ம தமிழ்நாட்டுக் கலாச்சாராம் அப்படி அது இல்லாமல் இப்போ ஒரு பொங் பொங்கல் ஃபங்க்ஷன் பொங்கலுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொங்க பானை வந்து சில ஊரில் மண்பானையில் வைப்பாங்க மண் பானையில் வெளியில் சூரிய பகவானுக்கு நேராக ஒரு அடுப்பு வச்சு அந்த அடுப்பில் பொங்கப் பானையை வச்சு அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மஞ்சள் இஞ்சி எல்லாம் கட்டி அந்தப் பானையை வச்சு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு சக்கரைலாம் போட்டு எல்லாம் பொங்கல் வச்சி சூரிய பகவானுக்கு நேராக பழம் காய்கறி எல்லாமே வச்சு அந்த சூரிய பகவானுக்குப் படைப்பாங்க இதான் நம்பூர் கலாச்சாரம் சிலபேர் எல்லாம் வந்து கேஸ் அடுப்பில் வைப்பாங்க ஆனால் நம்ப வந்து எப்பயும் நம்பளோட கலாச்சாரம் எப்படினா நமக்கு கேஸ் இல்லாத முன்னெல்லாம் நம்ம அடுப்பிலாதான் வச்சிவிட்டு இருந்தோன்னு அதெலாம் நம்ப அடுப்பில்தான் வைக்கணும் அதான் நம்ம ஊரோட கல்ச்சர் தீபாவளி ஃபங்க்ஷன்னா நம்ம எப்போதும் போல தான் கொண்டாடுவோம் நம்ம ஊர் தமிழ்நாட்டை பொருத்தவரைக்கும் நம்ப ஊருக்கு வந்து தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே ஃபெஷிஃபிக் தான் அடுத்த ஊரில்தான் வந்து ஹோலி கேரளா எல்லாம் இப்போ வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க அது நம்ப தமிழ்நாட்டில் கிடையாது நம்ப அவங்கவங்க நாட்டில் என்னென்ன கலாச்சாரமோ அந்த கலாச்சாரத்தின்படி தான் வந்து எல்லாரும் செய்வாங்க திருமணம் இருந்தாலும் சரிதான் பொங்கல் ஃபங்க்ஷன்னா இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் சரிதான் இப்போ வந்து தி உழவர் திருநாள் அன்னைக்கு வந்து மாட்டெல்லாம் குளிப்பாட்டி அந்த மாட்டுக்குத் தேவையான மூக்கணாங்கயிர் எல்லாம் மாற்றி எல்லாமே மாற்றிதான் வந்து அந்த மாடை ரெடி பண்ணி அன்னைக்கு தான் ஜல்லிக்கட்டு எல்லாம் வைப்பாங்க உழவர் திருநாள் அன்னைக்கு தான் வந்து நம்ம கல்ச்சர்படி ஜல்லிக்கட்டு வைப்பாங்க ஜல்லிக்கட்டில் வீரர்கள் எல்லாம் தோக்குறளவுக்கு அதை சேனலில் போட்டு எல்லா ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அதில் ஒரு சந்தோஷப்படுவாங்க அதான் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாமே திருமணம் ஆன பெண்கள் வந்து காலில் மெட்டி போட்டுருக்குணும் கழுத்தில் தாலி போட்டுருக்கணும் வகுடில் பொட்டு வச்சுருக்குணும் இது வந்து எல்லாப் பெண் திருமணம் ஆன பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கலாச்சாரம் தான் ஒழுங்காக ஒழுக்கம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்